பழங்காலத்தில் வந்து நிறையா கொடுமைகள் வந்து பெண்களுக்கு இழைக்கப்பட்டுச்சு அந்த பெண்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது வீட்டில் வந்து சமையல் அறையில்தான் வந்து இருக்கணும் அதுக்கு அப்புறம் அவங்கள் பெண் குழந்தைங்கள் முதலில் பிறந்தாலே அவங்கள வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொல்வதும் அதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட கணவர் இறந்துவிட்டா வந்து அவங்களும் இருக்கக்கூடாது அவங்களும் உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற நிறையா வந்து பெண்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்களில் வந்து பெண்களுக்கு அகைன்ஸ்ட்டாக இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பெரியார் வந்து ஒழித்தாரு ஸோ பெண்களுக்கு சாதகமாக நிறைய விஷயம் வந்து கொண்டுட்டு வந்தார்